ட்ரீம்ஸ் ப்ரொவிஷ்னல் ஸ்டோர் ஓனருங்களா சார் என் பேர் வினுப்ரியா சார் நான் விழுப்புரத்திலருந்து பேசுகிறேன் சார் சார் எனக்கு ரின் சோப் ஹமாம் சோப் லைஸால் லைம் வேணும் சார் சார் சார் எனக்கு இல்லை சார் எனக்கு டோர் டெலிவரி வேணும் சார் ஆமாங்க சார் இல்லைங்க சார் எனக்கு மூணு பொருள் வேண்டாம் எல்லாமே சே ரின் சோப் ஒரு செட் ஹமாம் சோப் ஒரு செட் லைஸால் ஒரு செட் வேணுங்க சார் சார் அதுக்கான பே பண்ணிடுறேங்க சார்

அ ஓகே சார் நான் பண்றங்க சார் அதனால் பிரச்சனை இல்லைங்க சார் ம் சார் ஒரு செட் எவ்வளோ சார் வரும் அப்படிங்களா சார் சேரிங்க சார் அதுக்கூட எக்ஸ்ட்ரா பேமண்ட் எவ்வளோ சார் வரும் அவங்க டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு அப்படிங்களா சரி ஓகே சார் பரவால்ல சார் நான் வந்து பே பண்ணிடுறேங்க சார் இல்லைங்க சார் அ வந்து உங்கள் விஷ் தான் சார் வந்து கையில கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை கூகுள்பே பண்ணாலும் ஓகே தான் சார் எனக்கு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 ஓகே சார் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க சார் ஒன் பை சிக்ஸ்டி மெயின் ரோடு மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் கூரனூர் சார் ஆ சேப்பஞ்சூர் ஓகே சார் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கரம் வர சொல்லுங்கள் சார்